வாங்க மேடம் ஸோ கல்யாண பொண்ணு அதாவது ஃபேஷியலில் வந்து நிறையா ஃபேஷியல் இருக்கு மேம் கோல்டன் ஃபேஷியல் இருக்கு ஃப்ரூட் ஃபேஷியல் இருக்கு இப்போ நிறையா ஃபேஷியல் கொண்டு வந்துவிட்டாங்க இப்போ வந்து நம்ம அவங்க கல்யாண பொண்ணோட ஸ்கின் கலர் அதெல்லாம் வச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ கல்யாண பொண்ணு வந்து ரொம்ப கலராக இருப்பாங்களா இல்லை எப்படி மேம் ஓகே மேம் அப்படின்னா கோல்டன் ஃபேஷியலே பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் கோல்டன் ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வந்து தான் நீங்கள் இது பண்ணணும் அந்த மூண் நாள் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது வேறு எந்த க்ரீமோ வேறு எதுவுமே பண்ணக்கூடாது கோல்டன் ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சு தான் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணணும் அதற்கப்பறம் நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு வந்து நீங்கள் மேக்கப் எல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்தநேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா க்ளோவாக காமிக்கும் நம்மளே வெட்டிங் மேக்கப் எல்லாமே நம்மளே பண்ணுறோம் ஹேர்டு எல்லாமே நம்மளே பண்ணிடுறோம் ஃபுல் பேக்கேஜ் வரையும் நம்மக்கிட்ட இருக்கும் அதாவது ஃபேஷியல் மட்டுமா மேம் இல்லை மொத்தமாக எல்லாமேவா மேம் ஃபேஷியலுக்கு மட்டும் எவ்வளோ ஆகும் கேட்குறாங்க கோல்டன் ஃபேஷியலுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆகும் மேம் மேக்கப்னா இப்போ ஃபேஷியல் நம்மக்கிட்டயே பண்ணிட்டு நம்மக்கிட்டயே மேக்கப் பண்ணுறாங்கன்னா வந்து மொத்தமாக ட்வெண்ட்டி தௌசண்ட் மேம் ப்ரைடல் மேக்கப் எல்லாம் சேர்த்து தான் ஹேர்டு நம்மளே பண்ணிடுவோம் கோனும் நாங்களே போட்டு விட்ருவோம் கல்யாண பொண்ணுக்கு மருதாணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கைலயுமே அது வந்து காம்ப்ளிமென்ட்ரியாக தான் பண்ணுவோம் நம்ம இது ஃபுல்லாவுமே நம்ம பண்ணின்னா வெறும் ட்வெண்ட்டி தௌசண்ட்லயே முடிஞ்சுரும் மேம் ஆ பண்ணிடலாம் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டுமே நீங்கள் பயப்பட தேவையில்ல எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஹை லெவல் ப்ராடக்ட்டு தான் நம்ம லோக்கல் ப்ராண்ட் எதுவுமே வாங்க மாட்டோம் மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது எந்த ப்ராடக்ட் எதுவுமே வராது மேம் நம்ம வந்து லோக்கலே வாங்கல எதுவுமே இங்கே இருக்கிற ப்ராடக்ட் கிடையாது எனக்கு வந்து தெருஞ்சவங்க வந்து கொஞ்சம் ஃபாரினில் இருக்காங்க அங்கே இருக்க ப்ராடக்ட்டு தான் வாங்கி எனக்கு அனுப்புவாங்க மேக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் வாங்கி அனுப்புவாங்க அதனால தான் நம்மக்கிட்ட பண்ணோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது ஓகே மேம் ஓகே மேம் இதான் நம்ம கார்டு சப்போஸ் அந்த பொண்ணுக்கு வேறு எதாவது டவுட் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே மேம் வாங்க மேம் தேங்க் யூ